என்னுடைய ஃபோட்டோலாம் நான் எடிட் பண்ணுறது வந்து பிக்சாட் அப்படின்னு வந்து ஒரு ஆப் இருக்கும் அது வந்து முன்னர் நான் பயன்படுத்திட்டிருந்தேன் இப்போ வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதும் இல்லை அதை எடிட் பண்ணுறதும் இல்லை இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்போது ப ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி பண்ணதை மட்டும் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் அது என்னென்னால் வந்து பிக்சாட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் வந்து அழகாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம கலர் க்ரிடின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டெம்ப்ரேச்சர்னு ஒன்று இரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை இது பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து வீடியோவும் எடிட் பண்ணிக்கிலாம் ஃபோட்டோவும் எடிட் பண்ணிக்கிலாம் அதில் ஃபோட்டோ எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொஞ்சம் கம்மி தான் அதுலேயும் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிலாம் மோஸ்ட்லி நான் ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அப்படின்னா வந்து ஃபில்ட்டர் சேஞ்சு பண்ணுறது மட்டும் தான் நான் பண்ணுவேன் பெருசாக ஒன்றும் அதில் ஒன்றும் எடிட்லாம் பண்ண மா மாட்டேன் அப்புறம் வந்து இன்னொரு ஆப் இருக்குது அந்த ஆப் பேர் எனக்கு தெரியாது அந்த ஆப்பில் வந்து பேக் க்ரௌண்டு வந்து ஆட்டோமெட்டிக்கலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கும் அதிகமாக வந்து பிக் ஷாட் வந்து நான் அப்போது வந்து பயன்படுத்திட்டிருந்தேன்